போன சம்மரில் வந்து நான் என் ஃபேமிலியோடு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு திருப்பதிக்கு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு போனோம் அப்போது போயிட்டு வரும்போது போகும்போது பார்த்திங்ன்னா திருப்பதியிலேருந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே கீழ் திருப்பதியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் மேலே விட முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க வண்டிங்கயெலாம் அனுப்புகிறதில்லேன்ட்டாங்க அதனால் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்து அதுக்கு மேலே விடியகாலம் போயிட்டு குளிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் பார்த்துட்டு கீயூவில் நின்றோம் அங்கே பார்த்திங்ன்னா ஒரு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி அந்த கீயூவ் நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு முப்பது நாற்பது மணி நேரம் வந்து நடந்தே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையா போச்சு எப்படிடா இந்த கோயிலேருந்து வெளியே போகலான்ற மாதிரி ஆகிடுச்சி அவ்வளோ சிரமப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வேலூர் பக்கம் வந்தோம் வேலூரில் வந்து தங்க கோயில் அப்படின்னு ஒரு கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் அந்த கோயிலெலாம் பார்த்து உள்ளேலாம் நாக தேவதை அந்த மாதிரி இருக்குது அதெலாம் குழந்தைங்களோட போயிட்டு ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்ன்னா ஒரு மாரியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு அந்த கோயிலேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அங்கே கொஞ்சம் ஹோட்டலெலாம் இருந்தது ஹோட்டலில் சாப்பிட்டு ஃப்ரீயாக ப இருந்துட்டு வந்தோம் திருப்பதியில் வந்து லட்டு அங்கே வாங்கிட்டு அதெலாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வந்துவிட்டோம் ஒன்றும் பிரச்சின இல்லை இப்போது ஹலோ ஹலோ நான் ரமேஷ் பேசுறேன் போன நம்ம இதுக்கு போனோம் இல்லீங்ளா திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்போது வந்து ஒரு நல்ல ட்ரைவர் அனுப்பிச்சி விட்டுருந்திங்க வண்டி நல்லாருந்துச்சி கம்ஃபோர்ட்டபுளாக இருந்தது இந்த தடவை வந்து நம்ம மாதிஸ் பழனி மாதேஸ்வரம் மலை இந்த ஏரியாகளுக்கு போகலாம் அப்படின் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிறோம் ஒரு நல்ல ட்ரைவர் வண்டி கொஞ்சம் நல்லா கோச் இருக்கிற மாதிரி வண்டி கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்ன்னா நல்லாயிருக்கும் ஓகே நன்றி